நான் என்னுடைய நண்பன் என்னுடன் வேலை செய்கிற இந்த ஒருத்தருக்கு நான் உரைநடை பரிசாக கொடுத்துருந்தேன் அந்த உரைநடை அவருக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது அவர் அதை பற்றி என்னிடம் விமர்சித்தார் நன்றாக உள்ளது அதை படித்தேன் பல பேருக்கு அதை பற்றி நான் விரிவாக்கம் செய்தேன் என்று அவர் ஒரு தமிழ் ஆசிரியர் அதனால் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது அவரும் அவர் குழந்தைகளுக்கும் அவர் பெற்றோருக்கும் அதை பற்றி அவர் எடுத்துரைத்திருந்தார்